ஹலோ சொல்லுங்க சார் கேஎகேஎஸ் ஆட்டோ மொபைல்ஸ் கேரேஜ் சொல்லுங்கள் சார் என்ன ப்ராப்ளம் சார் சரிங்க சார் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா இல்லை கட் பண்ணதைக் இல்லை கட்டாகிடிச்சி பார்த்தீங்களா வண்டி எங்கே நிற்க வண் வண்டி எங்கே நிற்கிது

சொல்லுங்கள் சார்

சரிங்க சார் சைட்டு திருக்கழுக்குன்றத்தில் இருக்குது சார் இல்லை இப்போ வந்து வண்டி பார்த்தா தான் சார் சொல்ல முடியும் நீங்கள் வண்டி கொண்டு வந்துடுறீங்களா இல்லை ஆள் அனுப்பணுமா சரிங்க சார் சரிங்க வந்தீங்கனால் ஒரு ஒரு அரை நாள் ஆகிடும் சார் இல்லை வண்டி பார்த்துட்டு தான் சார் சொல்ல சொல்ல முடியும் இப்போ வந்து நீங்கள் சில்றரை வேலைன்னு சொல்கிறீங்க அதுக்கடுத்து என்ன மேஜர் ப்ராப்ளம் என்ன இருக்குதுன்னு தெரியாது

இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் நீங்கள் ஆயில் லீக்கேஜ்ஜின்னு சொல்கிறீங்க தம்பில் ஆகுதா இல்லை நெட்டில் ஆகுதா இல்லை சீம் போயிருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும் அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியுங்க சார் ஆயில் இன்ஜினில் தான் ஆகி ஆயிலில் குறையுதுனு சொல்கிறீங்க ஆ நேராக

சரி ஓகே சார் எடுத்துகிட்டு வாங்க வண்டி எடுத்துகிட்டு வாங்க கேரேஜ்ஜூக்கு எடுத்துகிட்டு வந்துவிடுங்க